என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகள்ன்னு பார்த்திங்கன்னா சின்ன வயசில் எங்கள் ஊரில் பிறந்து வளர்ந்த ஊரில் ரொம்ப ஆடி ஓடி விளையாண்டு ரொம்ப சந்தோசமாக இருந்திருக்கிறேன் அந்த நினைவுகள்லாம் நான் இப்போது கூட நெனைச்சு பார்ப்பேன் ஃபிரண்ட்ஸுங்களோடு விளையாண்டது ஆடு குறுக்கே வந்துச்சுன்னா அதை பிடிச்சி பாலை கறந்து அதில் வந்து அதை நாங்களெலாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து காபி போட்டு குடிக்கிறது அதெலாம் கூட இன்னும் கூட எனக்கு நினைவு இருக்குது அப்புறம் பள்ளிக்கூடம் போகும்பொழுது நடந்து போய் படிச்சுட்டு வரும்பொழுது நடந்துதான் நான் போகணும் நடந்து தான் வரணும் என் ஃபிரண்ட்ஸுங்களோடு எனக்கு மறக்க முடியாத ஃபிரண்ட்ஸுங்களும் இருக்காங்க இன்னும் கூட நான் அவங்களை நெனைச்சுக்குவேன் எங்கள் வீட்டில் இருக்கும்பொழுது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாலாம் எங்களெலாம் ரொம்ப சந்தோசமாகதான் வச்சுருந்தாங்க சில வீட்டில் மாதிரி குடிச்சுட்டு அடிச்சு அப்படி இப்படிலாம் இல்லை ரொம்ப சந்தோசமாக இருந்தேன் அதுக்கப்புறமா மேரேஜ் பண்ணிகிட்டு வந்தும் என்னோட வாழ்க்கையில் நல்லா என் கணவனார் என்னை நல்லா வச்சுருந்தாரு நல்லாயிருந்தேன் எனக்கு மூணு குழந்தைங்க பிறந்தும் அதுங்களோடு சந்தோசமாக இருந்தேன் ரொம்ப சந்தோசமாக இருந்தேன் நான் கடவுளும் ஆசீர்வதித்து ரொம்ப நல்லா வச்சிருந்தார் இப்போ வந்து நான் வயதான நிலைல இப்ப வந்து பிள்ளைங்கலாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு கணவனார் இல்லை இப்போ சில நாட்களில் நான் அதெலாம் அந்த பழைய நினைவுகளெலாம் அப்படியே இருந்திருக்குலாமே இப்படிலாம் வந்து இப்ப நம்ப இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு யோசிக்கிறதுண்டு சின்ன வயசில் இருந்ததெல்லாம் அடிக்கடி நெனைச்சுக்குவேன் பள்ளிக்கூடம் போனது அங்கே எப்படியெல்லாம் இருந்தோங்கிறது யோசிக்குவேன் மேரேஜாயி வந்த இடத்துலையும் என்னுடைய பிள்ளைங்கலாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க அவங்களோடு அப்படியே கூட கல்யாணம் பண்ணி கொடுக்காமயே இருந்திருக்கலாமே எல்லோரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இப்போ நம்ம தனிமையாக இருக்கிறோமேன்னு யோசிக்கிறதுண்டு சில மறக்க முடியாத நினைவுகளெலாம் இன்னும் எனக்கு இருக்குது